ஹலோ சொல்லுங்கள் மேம் ஆமாம் மேம் சொல்லுங்கள் மேம் ஓகேங்க மேம் உங்களுக்கு என்னமாதிரி வேணும் மேம் அப்படிங்களா மேம் இப்போ பார்த்திங்கன்னா நார்மல் ப்ளவுஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா த்ரீ ஃபிஃப்ட்டி ரேஞ்ச்லதான் வரும் இதுவே நீங்கள் இப்போ ஃபங்க்ஷனுக்குன்னு சொல்லும்போது வந்து ஆரி ஒர்க் அந்தமாதிரி பண்ணிங்கன்னால் உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி ரேஞ்சஸ் மாறும் மேம் உங்களுக்கு நீங்கள் நேர்ல வந்து என்னமாதிரி ப்ளவுஸ் டிசைன்ஸ் வேணும்னு சொல்லி காம்ச்சிங்கன்னால் அதுக்கேற்ற மாரி உங்களுக்கு தைச்சி கொடுத்துருவோம் மேம் சரிங்க ஓகேங்க மேம் இப்போ சிம்பிள் ஆரி ஒர்க் டிசைன்ஸ் நான் உங்களுக்கு வந்து நான் வாட்ஸ்அப் பண்ணி விட்றேன் இது உங்கள் வாட்ஸ்அப் நம்பர் தானே மேம் ஆ ஓகே மேம் நான் உங்களுக்கு டிசைன்ஸ் வந்து நான் வாட்ஸ்அப்ல செண்ட் பண்ணி விட்றேன் மேம் நீங்கள் எந்த டிசைன் சூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் பண்ணி நான் ஸ்டிட்ச் பண்ணி கொடுத்துருவேன் மேம் நீங்கள் அளவு ப்ளவுஸ் மட்டும் கொடுத்தா போதுங்க மேம் சரிங்க மேம் மேம் இது பார்த்திங்கன்னா கோத்தகிரியில இருக்குதுங்க மேம் கோத்தகிரி பஸ் ஸ்டாண்டு வந்துட்டு இந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கனாலே உங்களுக்கு டீடெயில்ஸ்லாம் சொல்லி கொடுத்துருவோம் ஒரே ஒரு ப்ளவுஸ்தானா இல்லை வேற ஏதாச்சும் ப்ளவுஸ் தைக்கணுங்களா மேம் ஆ எல்லாத்துக்குமே ஆரி ஓர்க்குங்களா இல்லை ஆ சரிங்க மேம் மிஷின் எம்ப்ராய்டிங்கா சரிங்க மேம் மிஷின் எம்ப்ராய்டிங் வேணுமா இல்லை ஹேண்ட் எம்ப்ராய்டிங் வேணுமா மேம் ஓகே மேம் அப்போ நீங்கள் நேரில் வந்திங்கன்னாலே உங்களுக்கு வந்து நாங்கள் வந்து என்னமாதிரி மாடல்ஸ் இருக்குது என்னென்ன டிசைன்ஸ் இருக்குதுன் சொல்லி கேட்லாக் இருக்குது மேம் நீங்கள் அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ப்ளஸ் நீங்கள் க்ளாத் எடுத்துகிட்டு வந்திங்கன்னால் நாங்களும் அதுக்கேற்ற மாதிரி ஐடியாஸ் உங்களுக்கு கொடுப்போம் உங்களுக்கு எது கம்ஃபர்ட்டபுளாக இருக்கோ நீங்கள் வந்து அந்த இதை வந்து ஸ்டிட்ச் பண்ணிக்கலாம் மேம் ஓகே மேம் ம் சரிங்க சரிங்க மேம் நான் உங்களுக்கு டிசைன் எந்த ரேஞ்சிக்குள்ள டிசைன் வேணும்னு சொல்லுங்கள் உங்களுக்கு அந்த ரேஞ்ச்க்குள்ள நாங்கள் டிசைன்ஸ் வந்து அனுச்சு விட்றோம் மேம் ஓகே மேம் தேங்க் யூ